புக்கு படிக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்திங்கனா புக்கு படிக்கிறது தான் நான் வீட்டில் இருக்கிறம் போதும் சரி எங்கே எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி புக்குன்றது என் கையில் இருந்துட்டே இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா வந்து தமிழ் மொழி புக் மட்டும் இல்லாமல் வந்து அதர் லாங்குவேஜ் புக்கும் நம்ம மொழியில் மொழி பெயர்த்து இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரிப் புக்கும் வந்து நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி படிப்பேன் அதில் பார்த்திங்கனா எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு எதுன்னு பார்த்திங்கனா ஷேக்ஸ்பியரோட ஆங்கில இலக்கிய மேதை அப்படின்ற புக்கும் அவருடைய பொன்மொழிகள் என்ற புக்கும் வந்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அதில் வந்து நிறைய கருத்துக்களை வந்து அவர் சொல்லிருப்பார் அதை நம்ம பின்பற்றவும் செய்யணும் அப்படின்றதுக்காகவே அவரு நிறைய விசயத்தை நமக்காகத் தேடி தேடி அதில் சொல்லிருப்பார் அது மாதிரிப் பார்த்திங்கன்னா நம்ம தாய் மொழி தமிழ் இருக்குல்லையா அதில் வந்து நம்ம எல்லோரும் வந்து படிக்கணும் படித்தே ஆகணும் அப்படின்ற அளவுக்குக் கூட புக்கு நிறைய இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மஹாபாரதம் ராமாயணம் மனோன்மணியம் அந்த மாதிரி நிறைய வந்து இலக்கிய வரலாறு புக்குகள் வந்து நம்ம தாய்மொழியில் இருக்குது அது வந்து திருக்குறள் திருக்குறள் கூட எடுத்துக்கலாம் அதலாம் வந்து ரொம்ப எல்லோரும் படித்து அதில் இருக்கிற கருத்துக்கள்லாம் வந்து தெரிஞ்சு வாழ்க்கையில் பயன் படுத்தணும் அப்படின்றதுக்காகவே அந்தப் புக்கில் வந்து வெச்சிருக்காங்க ஸோ எல்லோரும் அந்தப் புக்கை கண்டிப்பாக படிக்கணும்